இந்தியாவில் இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குது முன்னாடிலாம் வந்து நம்ப லோக்கலில் போகிறதுக்குலாம் வந்து அதிகமாக அமௌண்ட் கொடுத்து நாம் ஒரு டைம் போகிறோம்னாலும் அதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுப்போம் ஒவ்வொரு டைமும் கொடுத்து கொடுத்து போய்கிட்டு இருந்தோம் இப்போது பசங்களை ஸ்கூலேருந்து கூப்பிட போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கோமென்ட் மூலமா இலவசமாக பெண்களுக்கு வந்து பஸ் வசதிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்னால் எந்தமாதிரி அப்படின்னால் இதில் இருக்கக்கூடிய டிபெனிஃபிட்டு என்ன அப்படின்னால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இலவசமாக நமக்கு வந்து பஸ் விட்டிருக்கதுனால கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ்சே கீப்பப் பண்ண மாட்டேங்கிறாங்க பஸ்ஸு நிறையா இருக்குது இந்த பஸ் இல்லைனா அடுத்த பஸ்ஸில் கூட வரலாம் ஆனால் அப்படி வரமாட்டேன்கிறாங்க ரொம்ப அடிச்சு பிடிச்சிட்டு இப்படி வரதுனால் நோய்களும் வருது அது இல்லாமல் வந்து சில பேருக்கு மயக்கம் ரொம்ப கும்பலில் போட்டு நெரிக்கவும் மக்களுக்கு சின்ன குழந்தைங்களை சின்ன பசங்க வச்சுருப்போம் குழந்தைகள கையில் வச்சுருப்போம் மயக்கம் வந்து தேவையில்லாத சிக்கல்களுக்குலாம் உள்ளாக வேண்டியதாக இருக்குது அதனால் அதுவும் ஒரு இதாக இருக்குது மக்கள் இப்போ நாட்டில் உள்ள பல இடங்களுக்கு வந்து நம்ப வந்து எப்படி வேணா நம்ப போகக்கூடிய தூரத்தை பொறுத்து நம்பளோடைய இது வந்து மாறுபடும்